எனக்கு வந்து எங்கள் மத வழிபாட்டுத்தன் தலம்முன்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து நான் வேலை பார்க்கற இடத்துக்கு பக்கத்தில் வந்து தக்கினி சுன்னத் ஜமாத் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிறப்பால் வந்து ஒரு ஹிந்துவாக இருந்தாலும் கூட என் வீட்டிலையும் இன்றைக்கும் ஹிந்துயிசம் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில நான் படிப்பறிவு வச்சு இதை வச்சு எனக்கு வந்து தலத்துப்படி நான் ஒரு இஸ்லாமை ஏற்றுக்கிட்ட ஒருவன் எனக்கு இஸ்லாமை ஏற்றுக்கிட்டனால அந்த விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ச்சு அவங்கள் ஒழுக்கமாக இருக்கட்டும் அவங்களுடைய தன்மையாக இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு விஷியத்த வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற ஒரு விஷியமா இருக்கட்டும் ஏன்னா இறை நம்பிக்கை ஏ நான் ரொம்ப இறை நம்பிக்கை உடையவன் பொதுவாகவே எங் என்னோடய தந்தையாரும் சரி நானும் சரி என்னுடைய அம்மாவும் எல்லாருமே வந்து ஒரு இறை தன்மை உ இறையை வந்து ரொம்ப நம்புகிறவுங்க ஆனால் என்னோடைய இதில் வந்து எனக்கு அதில் கொஞ்சம் ஃபிலாஸஃபிக்கலாக வேற மாறுபாடு இருந்தது எனக்கு இறை இறைவன் ஒருவனே அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்தது அதை வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் வந்து நம் உடல்ல வந்து பேணிக்காக்க வேண்டிய ஒழுக்கங்கிறது வந்து அதில் ரொம்ப நிறையா இருக்கும் அது பார்த்தோம்னா அவங்க க ஓ ஒரு எந்த ஒரு விஷியம் செய்கிறதுக்கு முன்னாடி கை காலுகளை கழுவுகிறது மூக்கு வாய் போன்ற விஷயங்கள் காது இது மாதிரி வந்து கழுவுகிறது கழுவிட்டு தான் ஒரு பள்ளிக்கு உள்ளே போகிறது ஒரு இறே இறைவனை கும்புடுகிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற விஷயோலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த வழிபாட்டுத்தலம் வந்து எனக்கு ஏன் இதை வந்து ரொம்ப சிறப்பாக சொன்னேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப பெருசாக ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே வச்சிருக்க ஒவ்வொரு விஷயமுமே அதாவது என்னன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் ஒரு ஹ கை கால்கள் கழுவுகிற இடங்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம வந்து சாமி கும்புடுகிற இடமா இருக்கட்டும் அது அவ்வளோ கிளீனாக நீட்டாக வச்சிருப்பாங்கள் அது மட்டும் இல்லை அது வந்து ரொம்ப இப்போது புதுசாக ஒருத்தவங்க வராங்கள் அப்படின்னா அவங்கள வந்து அரவணைச்சிக்கிற தன்மை வந்து அங்கே இருக்குது காலங்ககிட்ட இருக்குது அதுக்கப்பறம் அது கட்டுகிற விதம் கரெக்டாக ஒரு ஒரு இ எவ்வளோ ஒரு பார்க்கிங்க்கு எவ்வளோ எடம் வேணும் எத்தனை பேர் வருவாங்கள் அப்படிங்கிறதுலாம் நிர்ணயிச்சு அவங்க நல்லா அழகாக கட்டியிருப்பாங்க ஒரு ஒரு ஒரு மத சார்ந்த வழிபாட்டுத்தலமாக இருந்தாலும் கூட ஒரு மத சார்பு இன்மை வந்து அந்த இடத்துல இருக்குது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அந்த அந்தம்மா அந்த இடமும் அந்த மத சடங்கும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது இன்றைக்குமே அங்கே போய் நம்ம வந்து ஒரு பிரேயர் நம்ம வந்து தலையை தாழ்த்தி அங்கே கும்புடுகிறப்ப ரொம்ப வந்து ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் ஏன்னா அந்த ஏன் அந்த மத சடங்கு வந்து ரொம்ப சிறப்புன்னு நான் சொல்கிறேன்னா ஒரு பிச்சை எடுப்பவராக இருக்கட்டும் ஒரு சாக்கடை கழுவுவராக இருக்கட்டும் ஒரு டாக்டராக இருக்கட்டும் ஒரு சைன்டிஸ்டாக இருக்கட்டும் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கட்டும் இவங்க அனைவருமே இறைவன் முன்னாடி சமன்னு அவங்க நினைக்கிறாங்க பக்கத்தில் ஒரு தொழுகை செய்கிற ஒரு பக்கத்தில்தான் யா எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் அவங்க போய் தொழுகை செய்கிறாங்க பிறப்பால் இவரு தாழ்ந்தவர் பிறப்பால் இவரு உயர்ந்தவர் இவரு கெட்டவர் இவரு நல்லவர் அதெலாம் அங்கே கிடையாது இறைவன் முன்னாடி அனைவரும் சமங்கிற ஒரு விஷயோம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மதத்தில்